இந்தியா வந்து பாரம்பரியத்தில் வந்து முக்கியம் கொடுக்குறதும் அது வந்து பாரம்பரியத்தை பின்பற்றுதிலேயும் நம்பர் ஒன்றா இருக்கும் இந்தியா வந்து இந்தியாவில் வந்து நம்ம சுற்றி பார்க்குறத்துக்கு நிறைய கோவில்கள் இருக்குது கோயில் வந்து அதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷல்லான கோவில் சொன்னோம்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் அப்படிங்குறது ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாகவும் நல்ல எல்லாரும் வந்து பார்க்குறத்துக்காகவும் சூப்பராக இருக்கும் மீனாட்சி அம்மன் கோவில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லான கோவில் வந்து இந்தியாவில் அப்புறமா வந்து தஞ்சாவூர் கோவில் இருக்கும் தஞ்சாவூர் இந்தியாவில் வந்து நம்ம கோயிலில் வந்து நம்ம சொல்லணுன்னா அதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம் அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷல்லான கோவில் வந்து தஞ்சாவூர் பெரிய கோவில் தஞ்சாவூர் கோவில் வந்து தஞ்சாவூரில் வந்து என்ன நம்மளுக்கு அந்த கோவில் வந்து என்ன ஸ்பெஷல்னா தலையாட்டி பொம்மை வந்து ஸ்பெஷல்லு தலையாட்டி பொம்மை அப்படிங்குறது அது ஒரு சிலையே அப்படி இருக்கும் அதனால் அது தஞ்சாவூரில் வந்து அங்கே அந்த கோயில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இந்தியாவில் அப்புறம் ஆஞ்சிநேயர் கோவில் வந்து ஃபேமஸ் இங்கே வந்து கடவுள் வந்து இந்தியாவில் வந்து கடவுள் ரொம்ப நம்புவாங்க யாரை நம்புகிறாங்களோ இல்லையோ ஆனால் கடவுள் வந்து நம்புவாங்க அதனால் நிறைய கோவில் இருக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கும் நிறைய நம்பிக்கை இருக்கும் கோவில் வந்து ஆஞ்சிநேயர் கோவில் இருக்கு ஆஞ்சிநேயர் கோவில் வந்து நம்ம எல்லாரும் சனிக்கிழமை சனிக்கிழமை சாமி கும்பிடுவாங்க அதுக்காக எல்லாரும் பிரேயர் பண்ணுவாங்க அப்புறம் கொல்லிமலை கொல்லிமலை பெரியசாமி கோவில் இருக்குது அது வந்து எல்லாரும் மலை மேலே ஏறி அப்புறமா கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது இருக்குது எல்லாரும் நிறைய பாரம்பரியமான விழாக்கள் வந்து நிறையா இருக்கும் இந்தியாவில் அதில் வந்து நம்ம ஒன்று சொல்லணும் அப்படினா பொங்கல் சொல்லலாம் பொங்கல் வந்து ரொம்ப பாரம்பரியமான ஒன்று வந்து இந்தியாவில் அதில் வந்து என்ன பண்ணுவாங்கனா ட்ரெடிஷ்னல்லாக எல்லாரும் சாரீ கட்டிகிட்டு செமையாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ஜல்லிக்கட்டெல்லாம் வைப்பாங்க ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பார்க்குறது அப்படிங்கறது இந்தியாவில் மட்டும் நடக்கும் ஜல்லிக்கட்டு அதுக்காக அது வந்து ரொம்ப மாடுகள் மாடுகளுக்கு மட்டும் மாடுகள் வந்து களத்தில் இறக்கிவிட்டு அது வந்து பார்ப்பாங்க அது ஜா அது ஒரு எல்லாருக்கும் எல்லாருக்கும் இது பூமியில் இருக்கும் எல்லாரும் எல்லாத்துக்கும் செலிப்ரேட் பண்ணணும் அவங்க வந்து நமக்கு உதவுகிறாங்க அப்படிங்குறத்துக்காக மாடுகள் வந்து நம்ம மாடுகள்னால தான் நம்ம விவசாயம் பண்ணுறோம் அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து சாமியாக நினச்சி கும்பிட்ணும் அப்படினு சொல்லிகிட்டு பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் மட்டும் இல்லாமல் தீபாவளின்னு ஒன்று இருக்குது தீபாவளி வந்து இதுக்கு நர நரகாசூரனை வந்து இதுக்கு வரலாறு பெருசாக இருக்குது அதனால் தீபாளி வந்து எல்லாரும் பட்டாசு வெடிச்சி காலையில் எழுந்து காலையில் எழுந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு குளித்துட்டு பட்டாசு வெடிப்பாங்க அது வந்து தீபாளி அதுவும் ட்ரெடிஷ்னல்லானா ஒன்று இந்தியாவில் வந்து